நான் பயன்படுத்துகிற ஆப்பு ஆப்ஸு ஆப் என்னென்னு கேட்டீங்கன்னால் முகநூல் ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய முகநூல் பயன்படுத்திக்கிட்ருக்கறோம் அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா கேம்ஸ் ஆப்புகளும் பயன்படுத்திட்டிருக்கறேன் அதுவே ஃபோட்டோ எடிட் ஆப் அதையும் பயன்படுத்திட்டிருக்கறேன் விதவிதமான ஃபோட்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான டிசைனில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ என்னது ஆஃபு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்றதுக்கு உதவுது அது ஒரு காரணம் அதுக்காண்டி அது வேறே பயன்படுத்திட்டிருக்கறேன் அதுமாதிரி சர்வதேச அளவில் உலகளவில் ஏறக்கூடிய பன்னாட்டு பன்னாட்டு என்னது மாதரிகள் சிறப்பிதழ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஃப் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கிட்டிருக்கறேன் இந்த ஃபேஸ்புக்னு ஒரு ஒரு ஆஃபு இந்த ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதனோடய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் உலகத்துலேயே எங்கேயே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களுடன் நண்பர்கள் மூலமாக அவர்களும் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்கு பேசுவதற்கு இந்த முகநூல் என்பது ஒரு வசதியாக இருக்கிறது இப்போ அமெரிக்காவில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தங்க இருக்காங்கன்னால் அவர் போடுற இந்த முகநூல் பக்கம் போடுற செய்தி அவர் பார்க்கறார் அவர் கமெண்ட் கொடுத்துட்டாரு அதுபோல தான் என்னது கேட்டேன்னால் இன்னும் நிறையா ஆப்புகள் வந்து என்னது வளர்ச்சியில் என்னது இருக்குது தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகநூல் வந்து பார்த்தீங்கன்னா அனைவர்களையும் இணைக்கக்கூடிய இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயலினை செஞ்சுட்டு தான் வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னால் இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா இணைந்தவங்க தான் என்னது நிறையா பேர் இருக்கிறானுங்க அதுதான் ஒற்றுமைக்காக போராட்டுத்துக்காக வேண்டி இப்படி நிறையா செயல்பாடுகளுக்காக முகநூல் வழியாக நிறையா மனிதர்களை வந்து இணைந்து நண்பர்கள் ஆகி ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள் இதுதான் என்ன அந்த முகநூல் ஆப்போ ஆஃப் அப்படிங்கிற சொல்லக்கூடியவற்றின் பயன்பாடு அதே கேட்டால் இப்போ நிறையா இது பயன்படுத்துகிறாங்க அது வேறே அதுலேயும் நிறையா டியூப்லிகேட்லாம் இருக்கிறாங்க ஆமாம் அதையும் சொல்ல முடியலங்க ஆனால் அவற்றின் பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இன்னோரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நன்மை இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டுனாலும் ஒரு அஞ்சு சதவீதமாச்சு தீமை இருக்குது அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து பயன்பாடை சொல்லிவிட்டோம் அது பயன்பாடு எப்படி இருக்குன்னு இன்னும் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவற்றின் பயன்பாடு என்பது அதிவிரைவில் என்னது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போகும்னு நினைக்கிறேன்